ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம்ங்க ஆ நான் மேன்சன் தான் நீங்கள் சொல் சொல் சொல்லுங்கள் சரிங்க சரி ஒரு வீடு முழுசாகவே எடுக்கோனோங்கோ அதான் அதான் ரொம்ப பழசாகயிடுது அது ஆல்டரு பண்ணனும் புதுசாக ஒரு வீடு கட்டணும் சரி ஆளுங்க நீங்கள் வந்து சதுர கணக்கு விட்டீங்கன்னா பொருளெல்லாம் நாங்கள் வாங்கிப் போட்டு அது சத கட்டிக் கொடுத்து சதுரக் கணக்கு போட்டு வாங்கிக்குவோம் ஆமாம்ங்க இப்போ சதுரத்துக்கு எவ்வளோ போகுதுங்கன்னா ஒன்னே கால் லட்சத்துக்கு போகுது சதுரம் அதில் நீங்கள் வந்து எப்படி கேட்குறீங்க அதாவது ஹாலோ பிளாகில் கட்டுறதா இல்லை செங்கலில் கட்டுறதா இல்லை உங்களுக்கு மேலே காங்க்ரேட் போடோனோமா சிமிண்ட் ஷீட் போடோனோமா கீழே டைல்ஸ் போடோனுமா எப்படின்னு சொன்னிங்கன்னா ஆ அதுக்குதகுந்தமாதிரி நாங்கள் அமௌண்ட்டு சொல்லுவோம் இல்லை இல்லை அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா பொருளும் நாங்கள் வாங்கி தந்துவிடுறங்க லேபர் வந்து உங்கள் பொறுப்பு அப்படின்னா நீங்கள் நாங்கள் வேணுங்கிறதை அது அது கிளீனாக வாங்கிக் கொடுக்கோணும் சிமிண்ட்டு ஜல்லி பேபி ஜல்லி ரப்பு கல் பௌன்டேஷன் எடுக்கிற எல்லாமும் நீங்கள் தான் பொறுப்பு ஆ அதான் உங்களுக்கு எது ஆமாம் சதுரத்துக்கு இவ்வளோ வருதுங்கோ ஆமாம் அப்புறோம் நீங்கள் வீடு எப்படி வேணுமோ அதுமாதிரி இப்போவே சொல்லியிருங்கோ அந்த பழைய வீட்ட வந்து எப்படி எது கட் செங்கல் வச்சதுங்களா அது இப்போ எப்படி இருக்குதுங்கோ சரி சரி சரி சரி சரி அது மறுபடி ஆல்டெரேஷன் பண்ணி ஒரு பெட்ரூம்மு அப் அதான் பழைய வீட்டுல வந்து பெட்ரூம்மு எண்ட்ரென்ஸ்ஸு உங்களுக்கு இது இருக்கணும் சரி அப்புறோம் இந்த புது ஒரு வீடு முழுசாக எடுக்கிறது அது எப்படி இருக்கணுங்கோ இது நீங்கள் அதையே மட்டும் ஒரு ஒரு மாதம் ஆயிடுங்க அது இல்லை பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறக்கு அது ரெண்டு மாதம் டோட்டலாக மூணு மாதம் எல்லாம் கிளீனாக வேலையை முடிச்சு கொடுத்தர்றேன் ரெண்டு வீட்டையும் முடிச்சு கொடுத்துடுவோங்கோ மூணு மாசத்தில் அப்புறோம் நீங்க தொகையை அப்பப்போ டெலிவரி பண்ணிடனுங்கோ ஆ ஏன்னா இப்போ லேப்பர் லேப்பர் தாங்க அது ரிஸ்க்கு ஆமாம்ங்க ஆ இல்லை இல்லை ஒரேமூட்டாலாம் வாங்க மாட்டங்க நாங்கள் ஒரு சதுரம் வா நாலு சதுரம் கட்டுனோன்னா சாய்ங்காலமானால் அது ஒரு இப்போ ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுங்கோ அப்படியே வேலை ஆக ஆக வாங்கிக்குவோங்க ஒரே மூட்டாக வேண்டாம்ங்க ஆ ரைட்டு ஓகேங்க மறுபுடியும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் சேர் சேர் சேர் சேர் சேர்